ஹலோ வணக்கம் சொல்லுங்கள்

ஆ ஆமாங்கய்யா சொல்லுங்கள் யார் நீங்கள் யார் பேசுகிறது நல்லது நல்லதுங்க ஆ உங்களுக்கு எவ்வளோ மூட்டை தேவைப்படுங்க சரி நம்ம இந்தப் பட்டம் நல்லாதான் விளஞ்சிருக்கு நம்ம பகுதியில் நிறைய இருக்கு மஞ்சள் எடுத்துக்கலாம் நீங்கள் வாங்க நேரில் ஆ இங்கே நமக்கெல்லாம் நாட்டு மஞ்சள் கொஞ்சம் விவசாய கொடுத்த இப்போ கிருஷ்ணானு ஒரு மஞ்சள் பட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க அது நல்லா விளையிது அது இல்லாமல் நாட்டு மஞ்சள் இப்போ நம்ம அது பொங்கலுக்குலாம் கட்டுவோம் இல்லைங்களா அந்தமாதிரி மஞ்சளும் இருக்கு அது இல்லாமல் கொஞ்சம் புது வகைகளும் இப்போ போட்டுருக்கு அது எல்லாமே கொஞ்சம் நல்லா விளைஞ்சிருக்கு நல்லாருக்கு கிழங்கு நல்ல தரமாக இருக்கும் கொஞ்சம் இ நல்லா இனிப்பாகவும் இருக்கும் கிழங்கு சரி சரி கிழங்கு நல்லா வெயிட் இருக்கும் கெட்டியாவும் இருக்குங்க ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ நல்லா ஒரு தரமாக விளைஞ்சிருக்கறதுனால நல்லா உருட்டும் நல்லாயிருக்கு உங்களுக்கு அரச்சீங்கனா நல்லா மாவும் கிடைக்கும் பொடி ஆ இப்போ இது நமக்கு வந்து மூ மூட்டை வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐந்நூறுபா வரைக்கும் வாங்கிட்டு போகிறாங்க நீங்கள் நூறு மூட்டை வாங்குகிறதுனால நம்ம கொஞ்சம் கொறைச்சி கூட கொடுக்கலாம் ஆ வாங்க நீங்கள் என்றைக்கு வர்றீங்க சனிக்கிழம வர்றீங்களா வாங்க இப்போ நல்லா காயப் போட்டுருக்கோம் வெயில் நல்லாயிருக்கு காயப் போட்டுருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னால் எடுத்துகிட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நீங்கள் வாங்க நம்ம ஏரியாவில் எல்லாருமே அதான் போட்டுருக்காங்க அதனால் உங்களுக்கு ஈசியா கிடச்சிடும் வாங்க பண்ணிக் கொடுக்குறேன் வாங்க ம் வாங்க சார் வாங்க நன்றி ம்